நான் வந்து மீஷோவில் வந்து ட்ரெஸ் ஆர்டர் பண்ணேன் பார்க்க நல்லா இருந்துச்சு ரிச்சாக இருந்திச்சு அதுக்கு பெறகு நல்லாயிருக்குமுன்னு சொல்லி ஆர்ட்ரு பண்ணேன் என் மாமாவோட கல்யாணத்துக்கு அது வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் ரொம்ப குவாலிட்டிலாம் கம்மியாக நல்லா அங்கே இதில் ஃபோட்டோவில் பார்க்கும் போதாச்சு நல்லா இருந்திச்சு துட்டும் நல்லா கம்மியாக இருந்துச்சு அதனால நான் ஆர்ட்ரு பண்ணேன் ஆனால் என்ன நல்லாவே இல்லை எப்போதுமே அது என்ன சொல்வோம் ஒருமாதிரி துணிலாம் குவாலிட்டியே கம்மியாக இருந்துச்சு அதேமாரி தான் செருப்பும் ஆர்ட்ரு பண்ணேன் அதுவும் ஒழுங்காவே இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பிஞ்சு போயிட்டு செருப்பு அப்படியே அதுக்கு பிறகு நகைலாம் வாங்கின அதலாம் பார்க்க நல்லா இருந்துச்சு ஆனால் இங்கேயிருந்து வரும் நல்லா குவாலிட்டிலாம் கம்மியாக இருந்துச்சு அப்பறம் ரெண்டே நாளில் பிஞ்சு ஒடைஞ்சி போய் விட்டது